ஹலோ முத்து ரெஸ்ட்டாரெண்டுங்களா ஆ சார் நாங்கள் இப்போ உங்கள் கிட்ட ஆல்ரெடி வாங்கிட்டுருக்கோம் கஸ்டமர் நாங்கள் உங்கள்கிட்ட சாப்பாடுலாம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க எனக்கு பெப் நண்டு ஃப்ரை பெப்பர் ரசம் வைட் ரைஸ் வேணும் சார் இப்போ இவ்வளோ இப்போ அவைலபில்லாக இருக்குங்களா உங்கள்கிட்ட இது மூணு டிஷ்ஷும் இப்போ உங்களுக்கு வேறு என்ன டிஷ் அவைலபில்லாக வேறு இருக்கு நான் உங்களுது கடையில உள்ள ஸ்பெஷல் என்னான்னு தெரிஞ்சிக்கலாமா மட்டன் எதுவும் இல்லைங்ளா அப்படிங்ளா சரி ஓகே மேம் இந்த பெப்பர் ரசம் அந்த நண்டு ஃப்ரை சாதம் அப்புறம் வந்து உங்களோட சிக்கன் லாலிபப் இதுலாம் மட்டும் கொஞ்சம் ஆட்ரு எடுத்துகோங்க நீங்கள் வைட் ரைஸ் வந்து ஒ ஒரு ஒருத்தவங்க சாப்பிட்ற மாதிரி தான் ஆ நண்டும் எல்லாமே வந்துவிட்டு ஒரு ஒரு பாக்கெட் தான் ஆ இப்போ நீங்கள் எப்படி மேம் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வாங்கிக்கிறிங்களா ஆ ஓகே ஓகே மேம் நான் இப்போ வந்து அட்ரெஸ் இப்போ உங்களுக்கு வாட்ஸ் அப்பில சென்ட் பண்ணுறன் நீங்கள் வந்து இந்த எங்கள் ஊர் கொஞ்சம் இன்டீரியராக தான் இருக்கும் மேம் ஒரு நாலு கிலோ மீட்ருக்கு தாண்டி தான் இருக்கும் அது சர்வீஸ் சார்ஜ் உண்டுங்களா ஆ சரி சரி மேம் இப்போ எவ்வளோ மேம் வரும் சர்வீஸ் சார்ஜு ஃபோர் கிலோ மீட்ரு தாண்டி தான் மேம் இருக்கும் ஓகே ஓகே மேம் நீங்கள் வந்து இந்த இப்போ கொஞ்சம் எங்கள் ரோடு சரி இருக்காததுனால் இந்த பேக்கிங்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டாக பார்த்து பண்ணிவைங்க நான் ஏன்னா போன வாட்டி வரும் போது கொஞ்சம் வந்து ரசம்லாம் லீக்கேஜ் ஆயிருந்துச்சு ஆ நீங்கள் டெலிவரி பாய் நம்பரை அமிச்சூட்றிங்களா மேம் நான் கான்டாக்ட் பண்ணி அட்ரெஸ் கரெக்ட்டாக சொல்லிவிட்றேன் இல்லை உங்களுக்கு வாட்ஸ் அப்க்கு அனுப்பட்டுங்களா ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்